ஹலோ வணக்கங்க ஆ இந்த வட்டா ஒரு லேண்டு ஒன்று இருக்கு அஞ்சு ஏக்கர்ருக்கு ஆ அந்த லேண்டு விஷியமாக ஒருத்தவுங்கள்கிட்ட சொல்லிருந்தேன் அவங்க தான் உங்கள்னுடைய நம்பர் கொடுத்தாங்க இந்த இடத்துல நமக்கு அஞ்சு ஏக்கர் இடோம் இருக்கு அந்த இடத்துல வந்துவிட்டு பார்த்திங்கனா ஃபுல்லாக பராமரிக்கணும் இடத்த ஆ க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே ப்லாண்ட்ஸ் செடியெல்லாம் போடணும் அதுக்கு எவ்வளோ ஆட் ஆட்கள் தேவைப்படும் எனக்கு அதை பற்றி தெரில நான் வெளியூரில் இருக்கேன் அப்படிங்களா ம் இல்லை எனக்கு வந்துட்டு நான் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வீக் வரேன் அடுத்த வாரம் வரேன் ஊருக்கு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டு அந்த எனக்கு க்ளீன் பண்ணி க்ளியர் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துறிங்ளா அப்படிங்களா ஒரு நாளைக்கு சரிங்க ஒரு நாளைக்கு இரநூத்து ஐம்பதுருவா ஆவுதுங்களா அப்படிங்களா சரி

சரிங்க சரிங் சரிங்க ஆஹான் அப்படிங்களா

சரி கண்டிப்பாக பண்ணிடுறேன் எனக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே நீங்கள் சரி அடுத்த வாரத்துக்குள்ளே க்ளியர் பண்ணி கொடுத்துட்டீங்கனா போதும் ஏன்னா இடத்த வந்துவிட்டு ஃபுல்லாக ப்லாண்ட்ஸாக மாற்றிட்டு அக்ரிகல்ச்சர்ஸு பண்ணுற பண்ணிட்டுருப்பேன் அதனால் தோட்டத்துக்கு தோட்டம் மாற்றுறதுக்காண்டி எவுள் நேர ப்ரா ப்ராஸஸ் இருக்கோ அது எல்லாமே கொஞ்சம் பண்ணிக் கொடுத்துருங்க சரி ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ